எங்கள் பயிர்களை நாங்கள் எப்படி விற்கிறோன்னா இப்போ வந்து அறுவடை செஞ்சதுக்கப்பறம் வியாபாரிகள் வருவாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் மொத்தமாக கொடுத்துடுவோம் அதை எடுதுன்னு போய் அவங்க சந்தைலலாம் விற்பனை பண்ணுவாங்க இப்போ வந்து உழவர் சந்தை அதெல்லாம் வந்துருக்குது அதற்கப்பறம் வந்து இப்போ வந்து டெயிலி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டுலயே வந்து சிலப்பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில விளையுறத எடுத்துன்னு போயிவிட்டு பஸ் ஸ்டாண்ட்டில இல்லை ரோட்டோரமாக உக்காந்தி அவங்க அவங்க நிலத்தில் என்ன பயிர்கள் விளஞ்சிதோ அதை எடுத்துன்னு போய் விற்பாங்க அது மூலியமாக வந்து நாங்கள் விற்பனை செய்யிறோம்